எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் யோசிச்சு தான் போனே காலேஜ் போகறதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்துது ஏன்னா எனக்கு எப்படி காலேஜ் போய் பழக்கமே இல்ல ஃபர்ஸ்ட் டே போனோனே எனக்கு எப்படி பண்ணனும் என்ன பண்ணனும் மேம் எப்படி ஸ்டாஃப் எப்படி ஸ்ட்ரிக்டா லூசா எப்படினே எனக்கு தெரியாது தெரியாமல் நான் இருந்துகிட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் போனேன் ஐயோ காலேஜ் போகிறமே மேம் என்ன திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ லெட்டர்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ வேற சப்ஜெக்ட் எதோ கஷ்டமா இருக்குமோ அப்படி அந்த மாதிரி நான் யோசிச்சிகிட்டே இருந்தேன் யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு வந்து யோசிச்சுகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து நான் காலேஜூம் போனேன் ஃபர்ஸ்ட் டே போகும் போது ஸ்டூடண்ட்ஸ் அப்போ தான் பார்க்கறேன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பார்க்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க நான் போய்ட்டு நான் அப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன யார்ட்டயும் அதிகமாக பேசலை பேசாமல் அப்படியே உட்காந்துருந்தேன் செகண்ட் டே போகும் போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் ஆனால் அஞ்சு பேரும் அஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் அப்போ வந்து இடம் பத்தல ப்ளேஸ் பத்தல செகண்ட் டே போனேன் ப்ளேஸ் பத்தல அங்கே இன்னொரு பொண்ணு புதுசாக வந்து உட்காந்துட்டா அதனால் ப்ளேஸ் பத்தல அதனால சரின்னு அப்பவும் அஜெஸ்ட் பண்ணி தான் உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் அப்படியே பேச்சு வழக்கப்படி வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரெண்ட்சாக நல்லா அப்படியே ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் பண்ணோம் அந்த டே அப்புறம் அந்த காலேஜ் டேஸ் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம் கொஞ்சம் எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம் எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனு தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் சம்ங்கிறதுனால எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனு தெரியாது அப்போ வந்துட்டு ஐயோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தோம் ஆனால் போனோம் அட்டன் பண்ணோம் கொஸ்டின் அவ்வளோ ஒன்றும் டஃப்பாலாம் இல்லை கொஞ்சம் ஓகே தான் அப்படிங்கற மாதிரி இருந்தது எதோ ஓகே பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது அப்புறம் நாங்கள்லாம் ஓகே அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டு கொஸ்டின்லாம் எப்படி இருந்ததுன்னு எப்போதும் மாதிரி எல்லாமே கொஞ்சம் கலந்து பேசிக்கிட்டுருந்தோம் செகண்ட் டே அப்படியே இந்த எக்ஸாம் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் செகண்ட் செம்முக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருந்தோம் சரி அடுத்த எக்ஸாம் வர போகுது அதுக்கு அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் படிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து எங்கள் அஞ்சு பெஞ்சிலேருந்த பிள்ளைங்கள்ல ஒருத்தி பின்னாடி போயிட்டாள் நாங்கள் நாலு பேர் உக்காந்துருந்தோம் ஆனால் அப்பவும் அவள் கூட பேசிட்டுதான் இருப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு நாங்கள் அஞ்சு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு நல்லா போயிட்டுருந்தோம் எக்ஸாம் டைம்னால் நாங்கள் எக்ஸாம் டைம்னால் அப்படி இல்லை சரி ரிசல்ட் கொஞ்சம் நாளில் வந்துடும் எக்ஸாம் முடித்தும் ஒன் டேஸ் டூ டே ஒன் மன்த் டூ மன்த்தில் ரிசல்ட் வந்துடும் அப்படி வரும் போது ரிசல்ட் வந்தோனே ரிசல்ட் வந்துருச்சுன்னோனே இந்த ரிசல்ட் பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ ரிசல்ட் பார்க்கணும் ரிசல்ட் என்னாச்சு அரியரா பாஸா அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம் அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போனிச்சி முடிஞ்சு தேர்டு இயர் முடிஞ்சுது முடிச்சுட்டு நாங்கள் அதே ஸ்கூல வந்து பீஜி நாங்கள் போட்டோம் பீஜி வந்து எம்காம் போட்டோம் எம்காமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அதில் ஒன்றும் ஒன்றும் ஃபீலிங் இல்லை ஐயோ பயமாக இருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் இல்லை நல்லா போனோம் ஆனால் சப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அது ஃபர்ஸ்ட்டில் பயந்தோம்னால் சப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அப்படினு சொல்லி தான் நாங்கள் பயந்தோம் சப்ஜெக்ட்லாம் ஓகே தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் இயரில் படித்த மாதிரி இப்போது யூஜி ஃபர்ஸ்ட் இயரில் இருந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்துருந்தது தேர்டு இயரில் வந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதலாம் கொஞ்சம் பயப்பட பயப்பட தேவையில்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் ஓகே தான் இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது அப்போது அப்போது ப்ராஜெக்ட்டுனு சொல்லி வந்தது அப்போது தான் ரொம்ப பயந்தோம் ப்ராஜெக்ட் வந்துச்சு என்ன பண்றது எப்படி டைட்டில் எடுக்கறது எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் பயந்துட்டுருந்தோம் பயந்துட்டுருக்கும் போது மேம்கிட்ட ஸ்டாஃப்கிட்ட அவங்க சைடில் இருக்க ஐடியாஸ் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஐடியா கொஞ்சம் கூட புரிஞ்சு புரியாத மாதிரி இருந்தது அப்புறம் நாங்களே ஒரு டைட்டில் எடுத்து நாங்களே கொஞ்சம் படிச்சு நாங்களே பிரிப்பர் ஆகி அதுக்குப்புறம் வந்து டைட்டில் டைப் பண்ணி நாங்களே லேப்டாப்பில் டைப் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுத்துகிட்டோம் வீக் எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி எப்படி ப்ராஜெக்ட் பண்றது அப்படின்னு அதில் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிரியன்ஸ் ஆனிச்சி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ஃபாக இருந்தது ஏன்னா எதுவுமே சிஸ்டெமில் தெரியாது லேப்டாப்பில் தெரியாது நானும் கொஞ்சம் டைப் பண்ணதும் கொஞ்சம் டைப்பிங் பற்றி கொஞ்சம் நல்லா நல்லா இருந்தது முடிச்சிட்டு ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டு நோட் போட கொடுத்தோம் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நோட் போட கொடுத்துட்டு நோட் வரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேற நோட் போட்டு வந்தது வந்ததுக்கு அப்புறம் அந்த நோட்டை நாங்கள் மேம்ட கொடுத்து அதை சரி பண்ணி ப்ராப்பராக ஸ்டாஃப் கொடுத்து வர சொன்னாங்க எங்கள் வைவா அட்டன் பண்றதுக்கு அவங்கள்கிட்ட வந்து நாங்கள் அவங்கள் கேட்பாங்க நாங்கள் எல்லாம் அப்படியே சொல்லிட்டுருந்தோம் இந்த விஷயம் அவங்கள் கொஸ்டீன் கேட்கறது நாங்கள் ஆன்சர் சொல்லிக்கிட்டுருந்தோம் ஒரு ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வரணும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ என்ன கேட்பாங்களோ அப்படினு சொல்லி நான் பயந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நான் போனேன் நான் போய்ட்டு என்டையும் கொஸ்டின் கேட்டாங்க அப்படி ஒன்றும் டஃப்பாகலாம் இல்லை ஓகே தான் அப்படிட்ன்டு ஓகே தான் கொஸ்டின் கேட்டதுலாம் ஓகே தான் ஏன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஓகேனு சொல்லிவிட்டு அதையும் அட்டன் பண்ணிவிட்டு வந்த அவங்களும் மார்க் போட்டாங்க அப்புறம் ஃபேர்வெல் டே வந்து ஃபேர்வெல் டே என்ஜாய் பண்ணிகிட்டு கடைசி எல்லாத்தையும் பிரிஞ்சு போகும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பரவாயில்லை அதை அக்செப்ட் பண்ணிகிட்டோம் அதனால் கொஞ்சம் இன்னும் மிஸ் பண்றேன் காலேஜ் டேஸ்சை